எங்கள் வீட்டில் வந்து நிறைய இடம் இருக்குது அதில் பார்த்திங்கனா எங்கள் அப்பா எல்லாம் காய்கறி பழங்கள் செடி வாழை மரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் எல்லாம் வச்சுருந்தார் இன்னொன்று பூச்செடியும் எல்லாம் வச்சுருந்தார் அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார் எந்த செடி வைக்கிறதுன்னாலும் இடம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குறத அவர் நினச்சு எல்லாம் செடியும் வைப்பார் கூட அவர் கூட நான் வேலை செய்வேன் அந்த தோட்டத்தில் போய் அவருக்காக அவர் என்ன செய்யிறாருங்கிறதெல்லாம் பார்ப்பேன் எனக்கு அப்போருந்தே வந்து செடிகள் வைக்கிறதில் ஒரு ஆர்வமாக இருப்பேன் பூச்செடிகள் வைக்கணும் காய்கறிகள் செடி வைக்கணும் பழங்கள் வைக்கணும் அது மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தது இப்போ நிறைய செடி வச்சுருக்கேன் என்னோடய தோட்டத்தில் நிறைய செடி வச்சு நான் பாதுகாப்பாக வளர்த்துகிட்ருக்கேன்